கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எங்கள் ஊரும் பக்கத்தில் ஒரு பெரிய டௌன் ஏரியா இருந்துச்சி ஸோ அந்த டௌன் ஏரியாவில் போயிட்டு ஒரு டிவி வாங்கிருந்தோம் ஸோ டிவி பார்த்தீங்னா சோனி ப்ராவியால ஒன்று வாங்கியிருந்தோம் ஸோ டிவி வைஸ் பார்த்தீங்னா வால்யூம் நல்லா இருந்துச்சு ஸோ டால்பி ஆட்டம்ஸ்லாம் அதில் இருக்குது ஸோ டிஸ்ப்லே சைஸ் வந்து பார்த்தீனா ஹெச்டிஎன் ப்ளஸ் இருக்கிறதுனால டிஸ்ப்லே வோட குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்க எந்த சைடில் இருந்து பார்த்தாலும் டி டிவி வோட அந்த பிக்சல் உடையாம க்ளாரிட்டியாக தெரிஞ்சுது கலர்ஸ் வந்து பிக்சல்ஸுலாம் வந்து பார்த்தீங்கனா நல்லாவே இருந்துச்சு ஸோ பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெயிட் லாஸ்த்தான் தூக்குகிறதுக்கு அந்த பொருள் டிபி பார்க்குறதுக்கு வெயிட் லெஸ்சாவும் இருந்துச்சி ஸோ கேம்ஸ்லாம் பார்த்தீங்கனா அது இன்பில்ட்டாவும் அதில் இருந்துச்சு ஸோ அப்றோம் எக்ஸ்டர்னலா வேணுனா கூட பென்ட்ரைவ் மூலிமா இன்சர்ட் பண்ணி கேம் விளாயாடிக்லாம் ஸோ சௌண்ட் குவாலிட்டி அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஸோ டிவி வோட ரிமோட் பார்த்தீங்கனா அதில் அலெக்ஸா அண்ட் சிறி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் மூலிமா பண்ணிக்கலாம் இல்லைனா நார்மலாக ரிமோட் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரிமோட் மூலிமாவும் யூஸ் பண்ணிருக்கலாம் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் இதுலாம் சரி எங்கே வாங்குனீங்கனு கேட்கும்போது தோ இந்த மாதிரி ஷாப் நேம் சொல்லிருந்தேன் ஸோ ஓவராலாக அவங்களும் அது வாங்கனுனு விருப்பப்பட்டாங்க ஸோ அக்க்ஷுவலாக எனக்கும் அந்த பொருள் ரொம்ப டிவி ரொம்ப பிடிச்சிருந்தனால ரொம்ப நல்லா இருக்கு ஓவராலா அது பார்க்குறதுக்கு ரிவ்யூவ் பார்க்கு போதும்